எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுற்றுலாத்தலங்கள் வந்து அதிகமாக ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு இடங்கள் தான் இருக்குது ஒன்றே ஒன்று கேஆர்பி டேம் ஒன்று நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு மற்றப்படி டெக்னிக் ஒர்க் பார்த்தா கையூரில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு இது பார்த்துருக்குறாங்க அது ஒன்று இருக்குது வேறு ஒன்றும் சொல்லுற மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒன்றும் இல்லைங்க படகு இங்கே படகு சவாரி ஒன்று இருக்குது ஏரியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேறு ஒன்றும் அதுமாதிரி பார்க்குற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்களே சுற்றுலா போனோன்னாக்கா எங்காவது வெளியில் காஷ்மீரு கோவா அது மாதிரியெல்லாம் வெயில் டைமில் நாங்களே போயிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வீக் ரெண்டு வீக் பண்ணிகிட்டு வரோங்க நான் ஆர்மியில் இருக்கும்போது அதெலாம் சுற்றி பார்த்ததுனால நாங்கள் போறதுக்கும் வரதுக்கும் நல்லா யூஸ் ஆயிருக்குது ஹிந்தி நல்லா ஒரு பேசும் மொழியாக இருக்குது ஹிந்தி நல்லா எனக்கு பேச தெரியும் எழுத தெரியும் நான் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணத்தினால காஷ்மீரெல்லாம் போறத்துக்கு வரத்துக்கு எனக்கு சிரமம் இல்லாமல் இருக்குது காஷ்மீரில் ஒரு கோயில் இருக்குது விஷ்ணு மாதா கோயில் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்குறேங்க ஃபேமிலியோடு அப்டேயே எல்லாம் சுற்றுலா போயிட்டு அதெலாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வருவோங்க